தர்மபுரி மாவட்டத்தில் பிரபலமான இடம்னு பார்த்தீங்கன்னா அதியமான் பேலஸு பேலஸ் இருக்குது அதில் வந்து சாப்பாடு பொருள் சூப்பராக இருக்கும் இன்னோன்னு தூங்குறதுக்கு ரூம்ஸெலாம் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாலி ஹோட்டல் அங்கே பார்த்தீங்கன்னா பிரியாணிங்க செமையாக இருக்கும் அது உக்காந்துனு சாப்பிடுறதுக்கு சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் ஒகேனக்கல் இருக்குது சூப்பரான ப்ளேஸ்ஸு அந்த ப்ளேஸில் பார்த்தீங்கன்னா மீன் நல் மீன் இருக்குது மீன் சாப்புடறது அது கொழம்பு செஞ்சு கொடுப்பாங்க அதுவும் சூப்பராக இருக்கும் வறுவலுக்கும் எல்லா வகை மீனும் அங்கே சாப்புடலாம் அதுக்கப்புறம்னு பார்த்தீங்கன்னா அந்த கோலி சோடா அங்கே நல்லாயிருக்கும் மீன் சாப்பிட்டோனையே அது சாப்பிட்டா அதுவும் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பானி பூரி அங்கே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு சில விஷயம்லாம் நல்லாயிருக்கும்